ஹலோ ஆ ஆ நல்லா இருக்கோங்க்கா ஆமாம்க்கா வேலை வேலைன்னு அங்கே இங்கேயும் போயிவிட்டு வரதுனால பார்க்குற இடத்துல எதா கிடச்சா வாங்கி போட்டு வந்துடுறது இந்த மீன் எல்லாம் என்ன குறைவியா இருக்கா இல்லை அதிகமாக தான் இருக்கா அப்படியா விருந்தா விருந்தாடி வேறு வந்து இருக்காங்க வீட்டுக்கு எனக்கு இந்த வஞ்சரம் மீனில் ஒரு கிலோவும் றாலு ஒரு ரெண்டு கிலோவும் வேணும் என்ன வில சொல்லுறிங்க என்ன அக்கா அறநூற்றும்பது என்ன அக்கா இப்படி வில அதிகமாக சொல்லுறிங்க நான் உங்கள் கடைக்கு தானேக்கா எப்பயும் வர்றேன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு ஆமாம் பார்த்தாலே தெரியுது இருந்தாலும் இவ்வளோ ரேட்டு சொல்லுறிங்களே சரி சரி இதில் ஒரு கிலோ போடுங்கள் சரி இந்த வஞ்சரம் மீனில் ஒரு கிலோ போடுங்கள் கொஞ்சம் கூட்டியே போடுங்கள் குறச்சி அளந்து எல்லாம் போடாதீங்க சரி போடுங்கள் அள்ளி போடுங்கள் சரி இந்த இந்த ஒரு மீனை வெட்டி தந்துருவீங்களா அக்கா அப்புறமா ரெண்டு கிலோ றால் வேணுங்கக்கா பெருசாக இல்லையா றாலு ஆஞ்சி தான் வேணும் றால் கொஞ்சம் பெருசாக இருக்கா இல்லை சின்னதாக இருக்கா பெரிய றால் வச்சிருக்கீங்களா ஆ சரிக்கா பெரிய றாலு ரெண்டு கிலோ கொஞ்சம் அள்ளி போடுங்கள் அப்படியே மாதிரி போடுறீங்க அதான் எல்லா கடையும் தாண்டி உங்கள் கடைக்கு வர்றேன் தெரியும்ல நான் தான் டெய் எப்போவையும் உங்கள் கடைக்கு தானே வருவேன் ஆனால் இடையில வேலை வேலைன்னு வெளியில தான் அங்கே இங்கேன்னு போய் வர்றதுக்கே நேரமே இருக்க மாட்டேங்குது வீட்ல வேலை சரியாக இருக்கு போடுங்க அக்கா அள்ளி சரிக்கா ஆஞ்சி கொடுத்துறீங்களா சரி ஆஞ்சி வி வச்சிட்டு என்ன கூப்பிட்றீங்களா நான் இந்த பக்கத்தில் கடைக்கு போயிவிட்டு வந்துடுறேன் எல்லாம் ரெண்டாயிரூவாலாம் தரமாட்டேன் ஆயிரத்து ஐநூறுரூவா போட்டுக்கோங்க அக்கா என்ன அக்கா இப்படி சொல் சரி ஆயிரத்து எழுநூறுரூவா உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் சரி ஆயிரத்து எழுநூறுரூவா போட்டுக்கோங்க அக்கா சேரி சரி தந்துர்றேங்கக்கா எனக்கு கொஞ்சம் சீக்கரமாக மட்டும் ஆஞ்சி வச்சிருங்க ஆ சரிக்கா அந்த றால் மேலே உள்ள குடல் பகுதியெல்லாம் எடுத்துருங்க தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் வீட்டுக்கு வேறு விருந்தாடி வந்து இருக்காங்க அதான் ஆ சரிக்கா ஆ சரி ஓகே அக்கா ஆ